பண்ணாரியம்மன் ம் பண்ணாரியம்மன் பூக்கடைங்களா பண்ணாரியம்மா பூக்கடைங்களா ஆ சரி பூ இருக்குங்களா ஆ மல்லிப்பூ ஆ ஒரு அஞ்சு கிலோ வேணும்ங்க கொடுப்பீங்களா ஆமாம் இப்போ வேணும் அஞ்சரை மணிக்கு வேணும் இப்போ டைம் அஞ்சு மணி இப்போ ஆ இல்லை காலையில் அஞ்சரை மணிக்கு ஆ சரி சரி வச்சுருக்கிறீங்களா ஆ சரி நாங்கள் வாங்கி தினமும் வாங்கி நாங்கள் விக் விக்கலான்ட்டு இருக்கிறோங்க அதனால தான் கேட்குறேன் கண்டிப்பாக இப்போ கொடுங்க ம் சரிங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அதுக்குன்னு அவ்வளோ ரேட் சொன்னால் அஞ்சு கிலோ வாங்கணுமே ம் சரிங்க அப்போ கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் ஒரு பத்து இருபது கம்மி பண்ணாத்தானே அப்புறம் நம்ம வந்து கேட்கறக்கு நியாயம் இருக்கும் ஆ சரி சரி அப்புறம் வேறு என்ன பூ இருக்கு ஓ மாலை ஆ மாலைப்பூ ரோஸு அதெல்லாம் இருக்குங்களா ஆ மாலைக்கட்டி விக்கிறமாதிரிலாம் பூ இருக்கா ஆ சரி சரி சரி அப்போ வாயிங் வரோங்க காலையில் காலையில் அஞ்சரை மணிக்கு வரேங்க என் பேர் ஜெயமணி ஆமாம் சரிங்க நான் அஞ்சரைக்கெல்லாம் வந்துறேங்க அஞ்சரை மணிக்கே வந்துடுறேங்க சேர் வேறு பூ வேறு ரோஸு சம் ஓ மாலை பூவும் நீங்கள் கட்டி தான் கொடுப்பீங்களா பூவை தர மாட்டிங்க பூவாக தர மாட்டிங்களா ம் ஆஹான் சரி அப்போ

சரி சரி நான் வந்து பார்க்குறேங்க எப்படி டிசைன் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு பின்ன மாலைக்கெல்லாம் நாங்கள் அதுக்கு நேரில் சொல்லிக்கிறோம் இப்போ பூ மட்டும் ஆஹான் சரி சரி சரிங்க நாளைக்கு ம மல்லி சரி சரி சரி அந்த மல்லிப்பூ வாங்கிட்டுங்க அதுக்குப் பிறகு வேணா நாங்கள் சொல்லிவிட்டு வரோம் ஆ பூ மாலைக்கு வேணும்ன்னு அப்புறம் நீங்கள் தினம் கொடுத்துடுங்க கண்டிப்பாக நாங்கள் வருவோம்ங்க ஆமாம் ஆமாம் வாங்கி வைங்க கண்டிப்பாக வருவோம் சரிங்களா சரி இல்லைல்ல இல்லை வராமல் இல்லை வரோம் வரோம் ஆமாம்ங்க பூ தான் அப்புறம் வாடிட்டுன்னா கீழே கொட்றதாயிடும் அதனால் கவனமாக பூவும் பொருளும் ஒன்றுதான் அதனால் பத்திரமா வாங்கி வைக்கணும் சரிங்களா ம்

சரி சரி சரிங்க ரேட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருங்க ஆ ஆ சரி சரி